நாங்கள் கிருஷ்ணகிரியில் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி இயர்ஸ்சாக வசிச்சுட்ருக்கோம் இந்த மாதிரி எங்கள் மாநிலத்தில் என்ன பண்டிகைனால் ஆடி மாதத்துல ஆடி திருவிழா நடைபெறும் இந்த மாதிரி ஊர் பண்டிகையெலாம் நிறைய குழுவில் நடைபெறும் அப்புறம் நான் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் கார்த்திகை மாதம் வந்துச்சுனா ஐயப்பன் சுவாமிக்கு மாலை போடுவாங்க அப்புறம் மார்கழி மாதம் வந்துச்சுன்னா அம்மனுக்கு மாரியம்மனுக்கெலாம் மாலை போடுவாங்க அப்புறம் இப்போ ரீசன்ட்டாக கூட ஊர் திருவிழா பதிமூணு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஊர் திருவிழா வந்தது அது ஐந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறதா இருந்தது இப்போது கொரோனாவால் பதிமூணு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது இப்போ தான் ரீசன்ட்டாக நடந்துச்சு அது பெரிய பதிமூணு ஊர்கள் சேர்ந்து இந்த பண்டிகையை கொண்டாடுச்சு அந்த மாதிரி பெரிய திருவிழாவெலாம் எங்கள் ஊரில் நடைபெறும் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடணும்